குழாய்நீர் கிடைக்கின்றதா குழாய் கிடை நம்ப வந்து நம்ப ஊரில் எல்லோருக்குமே வந்து தண்ணி வந்து இம்பார்ட்டனு இப்போ எங்கள் ஊர்லைனா என்னன்னால் தண்ணியெலாம் நல்லாவே கிடைக்கிது தண் தண்ணி தண்ணி இல்லை அப்படினா ஒரு மனுஷனால் உயிர் வாழவே முடியாது அப்படி வந்து ஒரு தண்ணி தண்ணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதை வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு குடிக்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இது வந்து எல்லா எல்லா ஒரு ஒர்க்குக்குமே இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் இப்போ நம்ப தென் தெனலையும் யூஸ்க்கு அப்பிட்னாலுமே தண்ணி தான் நமக்கு ரொம்ப மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து தண்ணி தான் தண்ணி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது அப்போ வந்து தண்ணி வந்து எவ் எந்தளவுக்கு நம்ப சுத்தமாக வெச்சுக்கணும் எந்தளவுக்கு நம்ப வந்து சேவ் பண்ணணும் தண்ணியை வந்து எந்தளவுக்கு நம்ப சேவ் பண்ணி வெச்சுக்கணும் அப்படின்றத நம்ப தெரிஞ்சுக்கணும் இப்போ மழை த மழை நீர் வந்து ஒரு இது வந்துதுன்னால் மழை நீர் வந்தால் கூட அதை நம்ப எந்தளவுக்கு சேவ் பண்ணணும் இப்போ வந்து நம்ப தினைக்கும் யூஸ் பண்ணுறது குளிக்கிறத்துக்கு சமைக்கிறத்துக்கு எந்த ஒரு இதுக்கு இருந்தாலும் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டனு இம்பார்ட்டனான ஒரு பொருள் அது இல்லாமல் யாராலையுமே எதுவுமே இருக்கவே முடியாது அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எப்படிலாம் வந்து ஒரு தண்ணியை வந்து எப்படிலாம் சேமிச்சு வெக்கணும் அப்படின்றத வந்து நம்ப ஃபஸ்ட்டு நம்ப தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு சின்ன இப்போ பாத்திரம் விளக்குறோம் அப்படினா அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு போகிறா மாதிரி வெச்சுக்கணும் தெ தெ செடிங்களுக்கு செடிங்களெலாம் நட்டு வெச்சு அந்த வழியில வந்து அந்த தண்ணியை விட்றா மாதிரி வெச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து நம்பளும் உதவி உதவி பண்ணணும் தண்ணி தண்ணியை வந்து அவங்களுக்கு வேண்டாம் நம்ப மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்பிட்லாம் வந்து இருக்கக்கூடாது அவங்கள் அவங்களுக்கும் கொடுத்து நம்ப உதவி பண்ணுறா ப பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தண்ணி தண் தண்ணிக்காக எவ்வளோவோ சண்டெயெல்லாம் வருது இப்போ வந்து எங்கள் இதில் வந்து தண்ணியை நிறைய விடுறிங்க அப்பிட்னா அதெல்லாம் வந்து அவங்கள்ட்டலாம் எதுவும் இது பண்ணாமல் சரி நம்ப அந்த இடத்துல ஒரு செடியை நட்டு வெச்சு அந்த தண்ணி தண்ணி வருது அப்பிட்னா அது அந்த இடத்துல ஒரு இது கொழா மாதிரி ரெடி பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ப சேவ் பண்ணி வெச்சுக்கணும் த நம்ப தண்ணியை எவ் எவ்வளோ சேமிக்கிறமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து தண்ணி நல்லா கிடைக்கும் தண்ணி இல்லாமலாம் எவ்வளோவோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்போலாம் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படினா வந்து அவங்க வந்து தண்ணியை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா நிலத்தடியில் வந்து பூமி அந்த தண்ணியை உறிஞ்சிரும் அதனால அவங்களுக்குலாம் தண்ணி இருக்காது இப்போ நமக்கெலாம் தண்ணி கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கக்குள்ள நம்ப வந்து தண்ணியை வந்து நல்லா வெச்சுக்கிறத்துக்கு வந்து தயாராக இருந்துக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து நம்ப தண்ணியை வேஸ்ட்டாக செலவு பண்ணிணோம்னா மற்ற ஜெண்ட்ரேஷன் அடுத்தடுத்த வர தலைமுறைகள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நம்ப தண்ணியை வந்து இது பண்ணணும் அது மாரி மரம் நிறையா வளர்த்தோம்னா தண்ணி நமக்கு கிடைக்கும் அது வந்து தண்ணி உறிஞ்சுற மரமாக வளர்க்க கூடாது அது மற்றபடி இல்லாமல் வேறு நல்லத்தண்ணி எல்லாம் வளர்க்கலாம் அப்புறோங்க தண்ணி வந்து சுத்தமாக அழுக்கு தண்ணி அழுக்கு தண்ணியாக வரக்குள்ளே அதை நம்ப எப்படி வந்து வடிக்கட்டி அதை எந்தளவுக்கு ப்யூர் ப்யூர் பண்ணி வெச்சுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அழுக்கு தண்ணி அழுக்கு தண்ணியை வந்து சேவ் பண்ணி அதை வந்து மரத்தடிக்கு ஊற்றுறது அதே மாரி நல்ல தண்ணியை ஒரு பக்கம் சேவ் பண்ணி வெக்கிறது அதுமாதிரி எவ்வளோவோ இப்போ வந்து ஜெ வந்து நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு அந்த டெக்னாலஜிக்கு ஏற்றா மாதிரி நம்ப தண்ணியை யூஸ் பண்ண கற்றுக்கணும் தண்ணியை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ப வந்து தண்ணி தண்ணினால் தண்ணி வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஜெண்ட்ரேஷன் வரவர்களுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ப மனசில் வச்சு அதை வந்து பாதுகாத்து வெச்சுக்கணும் அப்புறம் வேறு குழாய்நீர் குழாய்நீரில் வந்து குழாய்நீர் வந்து எந்தளவுக்கு நம்ப வந்து பத்திரப்படுத்தி இப்போ வந்து தண்ணி வேஸ்ட்டாக ஓடிகிட்டுருந்துது அப்படின்னா நம்ப வந்து போய் அதை ஆஃப் பண்ணுறத்துக்கான ஃபஸ்ட்டு அந்த இதுவை தெரிஞ்சுக்கணும் தண்ணி ஓடிகிட்டு இருக்குது நமக்கென்னான்னு வந்து போயிடக்கூடாது அதை வந்து ஆஃப் பண்ணணும் போய் அங்கே தானே ஓடிகிட்டுருக்கு இது என்ன நம்ப வீட்டு தண்ணியாக அப்பிட்லாம் வந்து நினைக்கக்கூடாது நினைக்காம போயிட்டு அந்த தண்ணியை ஆஃப் பண்ணி அதை சேவ் பண்ண கற்றுக்கணும் அது மாதிரி இந்த கருவேல மரங்களெலாம் வளர்க்கறதுனால தண்ணியை உறிஞ்சும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அந்த மரத்தை அந்த மரத்தெயெல்லாம் அவாய்ட் பண்ணுறத்துக்கான ஒரு இது வந்து நம்ப ஏற்படுத்தணும் இப்போ நம்ப வீட்டில் இருந்துச்சு அப்பிட்னா அந்த செடி வளர விடாம தடுக்கணும் அதே மாரி நிறையா நிறையா நம்ப வந்து தண்ணியை சேவ் பண்ணுறத்துக்கு வந்து இது பண்ணணும்